இப்போ எ என்னுடைய வில்லேஜ் பக்கத்தில் பார்த்திங்கனா நெல்லு கமிட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த நெல்லு கமிட்டி வந்து ரொம்ப பிஸ்னஸ் வந்து நல்லாப்போகுது அதுக்கு காரணம் என்னானு பார்த்தினா எங்கள் ஊரில் வந்து நிறையப்பேரு அறுப்பார் மிஷின்னு ட்ரக்கில் வச்சுனு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து விவசாயம்தான் வந்து பண்ணுறது அதாவது விவசாயம் வந்து நெல்லு பண்ணுறது நெல்லு அறுவடை பண்ணுறத்துனால பக்கத்தில் வந்து கமிட்டி ஓப்பன் பண்ணதுனால அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போது நெல்லு வந்து அறுவடை பண்ணி நேராக இங்கேதான் எடுத்துட்டு வந்து கமிட்டியிலதான் போடுறாங்க கமிட்டியில வந்து ஒரு மூட்டை வந்து தொளாய ரூபாய்க்கு போது தொளாய ரூபாய்க்கு போகும்போது டீசல் செலவு வண்டி செலவு எல்லாம் போக ஒரு எண்ணூறுரூபா போச்சுன்னாகூட ஏழுநூரூபா அவங்க கையில நிற்கிது அதனால் வந்து பிஸ்னஸ் வந்து இது ரொம்ப நல்லா போகுது இங்கே பக்கத்தில் வந்து கமிட்டி இருக்குறதுனால இப்போ விவசாயிகளும் வந்து ரொம்ப தூரமாக போயிட்டு நெல்லு மூட்டையிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை பக்கத்தில் இங்கே கமிட்டி இருக்கும்போதே இங்கே எங்கள் ஊர் சுற்றி இருக்கிற வில்லேஜ் எல்லாருமே வந்து இங்கேதான் வந்து கமிட்டியிலதான் வந்து நெ மூட்டையெல்லாம் போடுறாங்க மூட்டையும் வந்து இவங்களும் நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க இவங்க வந்து எப்போமே எங்கள் கமிட்டி வந்து இருக்குறதில்லை இங்கே வந்து எப்படின்னா சீசன் டைம்ல தான் வர்றாங்களே தவிர எப்போமே வர்றதில்லை நெல் சீசன் எல்லாம் எப்பவோ அப்போ மட்டும் இந்த கமிட்டி ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கமிட்டி வந்து வைக்கறதுக்கு முன்னாடி அது வந்து ஃபர்ஸ்டு எங்கள் ஊர் பொது சத்தரமாக இருந்துச்சு சத்திரத்துலருந்து வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அதை வந்து கமிட்டியாக மாற்றிட்டாங்க ஏன்னா இது நெல் வந்து இங்கே நிறைய பயிரிடுறதுனால கமிட்டி வந்துச்சு இப்போ நிறைய ட்ரக்கு எல்லாம் பார்த்திங்கனா ட்ரக்கு அறுப்பார் மிஷின்னு அந்தமாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிவிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த அறுப்பார் மிஷின் கம்பெனியாண்டையே போயிட்டு எந்த ஊரில் வந்து ட்ரக் அறுப்பார் மிஷின் இன்னும் நிறைய இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்வாங்க சம்மாம்பேட்டையில தான் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து ட்ரக் அறுப்பார் மிஷின்னு வாங்கிட்டாங்க இப்போ ஒரு ஒரு வீட்லையும் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மூணுநாலு வண்டி இருக்குது அறுப்பார் மிஷின்னு நெறையப் பேரு அறுப்பார் மிஷின் வச்சுனு இருக்கிறாங்க அதனால் இங்கே வந்து கமிட்டி வந்து ரொம்ப நல்லா போகுது